சமையலறையில் என் தம்பி என் தங்கச்சியோடு எப்படி இருப்பேன்னா அவங்க ஊர்லருந்து வந்தால் சரி அவங்களுக்கு விதவிதமாக சமைச்சு போட்ணும்ன்னு நினைப்பன் வந்தாங்கன்னா அவங்களும் வயிறார சாப்பிடாங்ன்னா நமக்கு ரொம்ப திருப்திப்படும் சரி நான் பாட்டுக்கு அந்த வரவங்கல்ல வந்து உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு சமையல் ரூம்மில் போய்விட்டு இருந்தோம்ன்னா அது சரி வராது அதனால் என்ன செய்வேன்னா தம்பி தங்கச்சி தம்பி தங்கச்சி வீட்டுக்காரர் அவங்களாம் வந்து சமையல் ரூமுக்கே கூப்பிட்ருவன் இல்லை ஒரே இடத்துல வந்து உட்காந்துப்போம் உட்காந்துட்டு ஆளாளுக்கு ஒரு வேலையை ஒருத்தர் வெங்காயம் உரிக்கிறது ஒருத்தர் காய் அறுக்குறது இப்படி உட்காந்துட்டு பேசிக்கிட்டே அவங்க கூட நிறைய நேரம் நம்ம இருக்கிற மாதிரியும் செலவு வச்ச மாதிரியும் இருக்கும் நம்மளோட சமையல் வேலையும் சீக்கிரமாக முடிச்சி அவங்கள பசி ஆற்றுர மாதிரியும் இருக்கும் தனியாக உட்கார வைக்கிறத விட அப்படி வந்து நான் பண்ணுவேன் சரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லி புரிய வைக்கணும் நினைச்சன்னா உட்காந்துட்டு வெங்காயம் உரிக்கிற மாதிரியே சில விஷயத்தில் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பன் நாசூக்காக சொல்லி புரிய வைக்க நான் இது பண்ணுவேன் இப்போ வருவ இருக்குறதை வந்து இப்போ அழுக்காகருக்கு அந்த இஞ்சி இதை கழுவிட்டால் கிளீன் ஆயிடுதுல்ல அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பொறுமையாக கழுவி அலசி ஆராயனும் அப்படின்ற மாதிரி அவங்குளுக்கு சொல்லி புரிய வைக்கிவன் இந்த மாதிரி தான் இருக்கு நீ ஏன் இப்படி பண்ணுறீங்க அதை வந்து நாம இந்த முறையில் வந்து செஞ்சு சரிப்படுத்தலாம் இந்த விஷயங்களை அப்படின்னு சொல்லி அவங்குளுக்கும் மனசும் கஷ்டப்படாமல் நாம சொல்ல வர கருத்தையும் சரியான நேரத்தில் சரியாக சொல்ல எடுத்து சொல்கிறதுக்கு வந்து நமக்கொரு இடமா அது அமையும் சமைய கட்டில் வந்து அதனால் நான் வந்து சமையல் கட்டில் வந்து எப்பையுமே வந்து என் என் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் இல்லை தம்பி என் தம்பி வொய்ஃப் யாரு வந்தாலுமே எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சமைக்கிற மாதிரி சரி பண்ணிப்பேன் அவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்துருவாங்க அவங்களுக்கும் அது பிடிச்சமான விஷயமாகருக்கும் அதனால் அவங்குளும் சமையல் கட்டுக்கே வந்துருவாங்க இது வந்து நான் வந்து செய்கிற விஷயமாக நான் நினைக்கிறன்